ஹலோ சொல்லுங்கம்மா ஏங்க பூ கடைக்காரர் பேசுகிறேங்க பூ வந்து என்ன பூ வேணுமுன்னு சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்தமாதிரி சொல்கிறேங்க ரோஸ் வேணுமா ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாம்மா இது ஊட்டி அறுபது ரூபாம்மா முப்பது ரூபாய் ரோஸ் இருக்குது ரோஸ் இருக்குது மல்லிகை இருக்குது வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஆ சரிங்கம்மா சொல்லுங்கம்மா ஆள் அனுப்பி விடுங்கம்மா எங்கே நாங்கள் வந்து பார்சல் வந்து யார் கிட்டே கொடுத்து அனுப்புகிறதுன்னு எனக்கு தெரியாது ஆ சரிங்கம்மா கொடுத்து அனுப்பிடுறேன் அது லில்லி தான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க லில்லி தான்மா பூ பேர் தெரிலன்னா என்னை கேளும்மா என்னென்ன பூ இருக்குதுன்னு என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் சம்பங்கி இருக்குது சாமந்தி இருக்குது செண்டுமல்லி இருக்குது கனகாம்பரம் இருக்குது மல்லிகை முல்லை ரோஜாப்பூ இது எல்லாமே இருக்குதும்மா அதில் எல்லாத்துலேயும் கால் கால் கிலோ அமுச்சு விட்றேன் ஆ வாங்கிக்கங்க ஆ சரி